பதினேழு அக்டோபர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டு இருபத்தி நான்கு அக்டோபர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டு இருபத்தி ஒன்று நவம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒம்பது இருபத்தி ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபது ஆறு மே ரெண்டாயிரத்து பதினஞ்சு